ஹலோ டாடா ஷோ ரூம்

ஆ சொல்லுங்க நீங்கள் வேறு ஏதாச்சும் கார் பாருங்க நிறைய மாடல்ஸ் இருக்குது டாடா டியாவோ இருக்குது டாடா நேனோ இருக்குது டாடா சஃபாரி இருக்குது சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் பேஸிக் மாடல் பார்த்திங்கன்னா என்ன ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி மூணு வெரைட்டிஸ் இருக்குது எது பார்க்குறிங்க அதில் தான் சொல்கிறேன் நார்மல் ஒரு கிளாசிக் பயோ கார் இருக்குது ஆட்டோமெட்டிக் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி கேட்குறிங்கனு நாங்கள் கேட்குறோம் ஓகே ஆட்டோமெடிக்குனால் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் அதிகமாகும் நார்மல் ரேட்டை விட மொத்தமாக ஒரு பிஃப்டின் லேக்ஸ் வரும் எப்போ சார் இது புக்கிங் போடலாமா ஒரு ஒரு டூ லேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் சார் ப்ரூப்பெலாம் நீங்கள் மொபைல்லேயே அனுப்புச்சுருங்க அதெலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க்கு பாஸ் புக் ஜெராக்ஸ் என்ன கலரு எதிர்பார்க்குறிங்க என்ன கலரு எதிர்பார்க்குறிங்க ஒயிட் பிளாக் இருக்கும் நீங்கள் பிளாக்குலேயே இப்போ வந்து இது மேட் இருக்குது ஷைனிங் இருக்குது எது வேணும் சரி ஓகே சார்

சரி நீங்கள் நாளைக்கு இல்லைனா ஒரு நாளானிக்கு வந்து ஒரு தடவை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துக்கங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து கோட் பண்ணுங்க நான் வந்து முடிச்சுக்கலாம் ஓகே ஆஃபிஸ் ஆஃபிஸ் வந்து மயிலாடுதுறையில் தான் இருக்குது வந்து பாருங்க ஓகே